எங்கள் பகுதியில் பஸ்ஸுன்னு பார்த்தம்ன்னாங்க எங்கள் வந்து நாமக்கல் பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமந்தான் கொளத்தூர்ன்னு சொல்லிட்டு எங்கள் கிராமத்துக்கு ஒரு இருபது கிலோ மீட்ரு நாமக்கல் டவுன்லருந்து ஒரு இருபது கிலோ மீட்ரு வரும் அதிகம் பஸ் வசதியே கிடையாது எங்கள் கிராமத்துக்கு பஸ்ஸுன்னு பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு பஸ்ஸு மூணு பஸ்ஸு வரும் அதுவும் ஒரு ட்ரிப்பு தான் வரும் அது எந்த டைமுக்கு வருதுன்னும் தெரியாது ஒரு அரைமண்நேரம் லேட்டாக வருது ஒருமணிநேரம் லேட்டாக வரும் ஒரு நாளைக்கு வராமையே இருக்கும் ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பார்த்தாக்க ரொம்ப கூட்டமாக நெருக்கமாக போகிறாங்க ஏன்னா டவுன் பஸ் வந்து ஒரே ஒரு பஸ் தான் வருது வேற அடுத்தது பஸ்ஸு பார்த்தம்ன்னா ரெண்டு மூணு மணிநேரத்துக்கு முன்னாடி பஸ்ஸே கிடையாது ட்ரெயின்ல போகிறதுக்கான வசதி வந்து கிராமப்புறத்துல்ருந்து ட்ரெயின் வசதி இல்லை ட்ரெயின் பார்த்தா நாமக்கல்லருந்து சேலம் அந்த வழியாத்தான் போகுது அதிலையும் பார்த்தம்ன்னாக்க கூட்டமாகத்தான் இருக்குது சனிக்கிலம சனிக்கிலம ராமேஸ்வரத்துக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது அதிலையும் பார்த்தமுன்னாக்க எப்போ பார்த்தாலும் ஓரளவுக்கு கூட்டமாகத்தான் போயிட்ருக்குது பயணங்கள் வந்து இப்போ அதிகமாயிப்போச்சு ஆனால் வந்து பஸ் வசதி இந்த கிராமபுறத்துக்கு அவ்வளோ ஒரு இதாக இன்னைக்கு கிடைக்கல பஸ் ரொம்ப கம்மியான பஸ்ஸாக இருக்கிறனால ஸ்கூல் பிள்ளைங்களோ மற்ற வேலைக்கு போறவைங்களோ எல்லா போகிறதுக்கும் வந்து சிரமமாகத்தான் இருக்குது